கம்மிங் கம்மிங் ஹலோ சொல்லுங்க

நீங்கள் என்ன நீங்கள் என்ன டிபார்ட்மென்ட் படிக்கிறீங்க ஓகே உங்க உங்க ஹெச்சோடி பேர் அவரு அவருட்ட போயிவிட்டு ஒரு லெட்ரு ஒன்று எழுதி வாங்கிவிட்டு எழுதி வாங்கிவிட்டு அது அது ஐடி கார்டு வர்றதுக்கு ஒன் பிஃப்டி ஆகும் அப்புறம் அது வர்றதுக்கு ஒரு ஒரு ஒரு மாதம் ஆகும் அது அது வந்துடும் கன்ஃபார்ம் வந்துடும் நீங்கள் வந்து வந்த அப்புறம் இது க பார்த்துக்கோங்க அனுப்பிச்சுடேன் ஆமாம் அதில் ஒரு ஒரு லெட்ரு எழுதி சைன் வாங்கிவிட்டு வாங்க சைன் வாங்கிட்டிங்களா எல்லாம் வாங்கிகிட்டு வந்துட்டு இங்கே டேபிளில் வச்சுட்டு போய்டுங்க டேபிளில் வச்சுட்டு போங்க நான் சொல்கிறேன் ஐடி கார்டு வந்த அப்புறம் பத்திரமா பார்த்துகோங்க அது வந்தோவுனே பத்திரம்மா பார்த்துகிட்டு ஓகே கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க இன் இன்னொரு டைம் காணாமல் போனால் தரமாட்டோங்க உங்கள் பஸ்ஸில் தொலைஞ்சிருச்சா இல்லை நீங்கள் எங்கேயாவது போட்டுடிங்ளா

இல்லை வீட்டிலே விட்டு வந்துட்டிங்களா ஆ

பஸ்ஸில் கூட்டமாக இருந்தால் ஆட்டோவில் வாங்க ஆட் ஆட்டோவில் ஃப்ரீயாக தானே இருக்கும்

நீங்கள் ஏன் பஸ்சில் வரும் போது ஐடி கார்டு மாட்டிகிட்டு வரீங்க காலஜி வந்து ஐடி கார்டு மாட்டலாம்ல ஆ ஆ

ஐடி கார்ட்னால் சும்மனே சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிங்களா ஐடி கார்டுனால் எவ்வளோ இது தெரியுமா அது அது இல்லைனா எக்ஸாமே எழுத முடியாது ம் நீங்கள் இப்படி விளையாட்டா பண்ணிகிட்டு இருக்கீங்க சரி நாங்கள் ஆ ஹெச்ஓடியோடு பேசிவிட்டு உங்களை கூப்பிடுறேன் உங்கள் பேர் சரி ஓகே தம்பி நான் கேட்டுவிட்டு அவரை கேட்டுவிட்டு உங்களை கூப்பிடுறேன் ஓகே தேங்க யூ